எனக்கு இசைன்னா ரொம்ப பிடிக்கும் நிறையா இசைக்கருவிகளையும் எனக்கு பிடிக்கும் அதில் முக்கியமாக நான் வீணை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இசைக்கருவி வந்து நான் வாசிக்க ஏ வாசிக்க முடியலை ஏன்னா எங்கிட்ட அந்த இசைக்கருவி வாங்குற அளவுக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை ஆனாலும் ஏ அந்த இசைக்கருவி மூலியமாக நான் நல்லா பாட்டு பாட எனக்கு ஆசை ஆனால் அந்த இசைக்கருவி என்கிட்ட இல்லாததனால அந்த இசைக்கருவி மேலே எனக்கு ஒரு ஆர்வம் இப்படி இருந்தால் நம்ம அந்த இசைக்கருவி மூலியமாக பாடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆனால் அந்த இசை கருவி வந்து என்கிட்டே இல்லை அந்த இசை கருவி இருந்துச்சுன்னா நான் வந்து இசை கற்றுக்க எனக்கு உபயோகமாக இருக்கு அந்த இசைக்கருவி மூலியமாக நான் வந்து நறைய பாடல்களை நான் ரசிச்சிருக்குறன் அந்த இசை கருவி வந்து நான் ரொம்ப விரும்புறன் அந்த இசை கருவி என்கிட்ட இல்லை ஆனாலும் அந்த இசை கருவி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இசை மேலே கொண்ட ஆர்வம் வந்து அந்த இசை கருவினால தான் அந்த இசை கருவி எ எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒன்று இசையும் அதை விட எனக்கு பிடிச்ச ஒன்று